இப்போ டூரிஸ்ட்டுலாம் போகிறாங்கன்னு சொல்லிட்டு பார்த்திங்கனா இங்கே அதிகமாக எதுவுமே இல்லை என்ன இதுதான் காரு ட்ராவலர்ஸு இந்த மாதிரிதான் இருக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாகலாம் கிடைக்காது எப்படின்னா எவ்வளோ எத்தனை கிலோமீட்ரு போகுது அதுக்கு வந்து டீசல் சார்ஜு அப்றம் அவன் நைட்டு ஸ்டே பண்ணுற மாதிரி இருந்தால் அதுக்கும் தனியாக எத்தனை நாள் ஸ்டே பண்றாங்க அப்படிங்குறதுக்கு அப்றம் டோல்கேட் வந்தால் அதுக்கு தனியாக அமௌண்ட் கொடுப்பாங்க இந்தமாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது